யோகா வந்து செய்யறதுக்குன்னு வந்து அதை தொடங்கறதுக்கு வந்து வயசு வரம்புங்கிறது எதுவும் கிடையாது இப்போ ஒரு முப்பது வயசில் நாற்பது வயசில் வந்துவிட்டு நான் யோகா செய்யறேன் ஏன் மனச வந்து ஒருநிலைப்படுத்துறேன் ஏன் உடம்ப வந்து ஏன் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வரணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் யோகா செய்யறேன் அப்படின்னா நான் அதை வந்து கற்றுக்கறதுக்கு அதுக்கு ஏன் உடம்பு ஒத்துழைக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அதை நான் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ஒரு சின்ன வயசில் ஒரு பத்து வயசு பதினோரு பன்னெண்டு வயசில் வந்து நான் யோகா செய்ய தொடங்குறேன் அப்படின்னா ஏன் நான் சின்ன வயசு அப்படின்றதுனால அந்த உடம்பு வந்து வளைஞ்சு கொடுக்கும் நம்ம சின்ன வயசுலந்தே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சின்ன வயசுலந்தே வந்துவிட்டு ஏன் மனச வந்து கட்டுப்படுத்துறது அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு தேவையில்லாத டிப்ரஷனு இதுலலாம் வந்து நான் மூழ்காம ஏன் மனச வந்து ஒருநிலைப்படுத்த வந்து நான் கற்றுட்டு வருவேன் சின்ன வயசுல நம்ம எது கற்றுக்குட்டாலும் அது ஈஸியாக கற்றுக்க முடியும் அதை வந்து நம்ம கடைசி லைஃப் லாங் வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு மெமரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம சின்ன வயசில் யோகா கற்றுக்க தொடங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்காது எவ்வளோ வயசு வரைக்கும் நம்மளால் வந்துவிட்டு ஈஸியாக செய்ய முடியும் நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வந்து பழகி வச்சுருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கும் ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலந்தே அதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ்க்கு வந்துருவோம் யோகா அப்படின்ற பற்றின ஃபுல் தெளிவோட அதில் ஒரு ஃபோக்கஸிங்கோட நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு வேணா அதை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும் சின்ன வயசில் கற்றுக்கறது ரொம்ப நல்லது